கிராமப்புற சமூகங்களில் விளையாடுவதன் மூலம் தனி நபர்கள் தங்களது முதல் கட்டமைப்பை மேம்படுத்தி கொள்ளவும் தன் சுய பலத்தை நிரூபித்துக் கொள்ளவும் சுய அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் ஏதுவாக இருக்கின்றது கிராமப்புறங்களில் விளையாடும் கபடி கொக்கோ நீச்சல் இது போன்ற பல விளையாட்டுகள் ஒரு மனிதனின் சுய கௌரவத்தையும் சுய திறமையையும் வெளிக்கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் நெ இன்னும் அந்த திறன்களை மேம்படுத்தி கொள்ள ஏதுவாக இருக்கிறது தனி நபர்கள் கிராமப்புறங்களில் இறகு பந்தும் கை பந்தும் விளையாடுவதன் மூலம் தங்கள் திறமையை மென்மேலும் மேம்படுத்திக் கொண்டு பல்வேறு சாதனைகளில் கலந்து கொண்டு சாதனைகளை தங்களுக்கு சாதகமாக நிகழ்த்தி கொள்கின்றனர்